நான் வந்துங்க படிக்க முடியலை படிக்குறதுக்கான சூழலும் எங்களுக்கு அமையலை ஆனால் அந்தனால் நம்ம பொண்ணுங்களை படிக்க வைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி ஒரு பா பா படிக்க வைக்க பெரிய பெண்ணுக்கு வந்து பிஎஸ்சி மேக்ஸ் வரைக்கும் காலேஜி படிக்க வச்சுருக்கேன் முதல்ல பள்ளி படிக்க வைக்க மேல்நிலை பள்ளி முடிஞ்சு அப்பறம் உயர்நிலை பள்ளி முடிஞ்சு காலேஜ் படிக்கிற அளவுக்கு ரெண்டு பெண்ணுங்களையும் படிக்க வைச்சிருக்கிறேன் பெரிய பொண்ணு வந்து பிஎஸ்சி மேக்ஸ் படிச்சிருக்குது சின்ன பொண்ணு வந்து பிகாம் படிக்குது படிச்சிருக்குது அவங்களா படிக்கணும் படிக்கணுன் தோணுதுக்கு காரணமே நாம் படிக்காமல் விட்டதை நம்ம கொழந்தைங்கள படிக்க வைக்கணும் அப்படிங்குற இதில் அவங்களுக்கும் வந்து ரொம்ப நல்லா பயிற்சி கொடுத்து நல்லா படிக்கிறாங்க இன்னைக்கு ரொம்ப சிறப்பாக வாழுறாங்க நல்ல கல்வி கொழந்தைங்களுக்கு நாம் குடுக்கணும் நம்மளால படிக்க முடியாவிட்டால் கூட வருங்காலத்தில் இருக்கிற கொழந்தைங்களுக்கு நல்லா படிக்க வைக்கணும் அந்த கல்வி செல்வத்தை எங்கள் பொண்ணுங்களுக்கு நாங்கள் கொடுத்துருக்குறோம்